பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தெல்லாம் அதிகமாக இந்தியன் ராகா யூடியூப் சேனலில் அதிகமாக இது பண்ணுறாங்க அதில் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பரதநாட்டியத்தை கற்றுக்குறாங்க அவ்வளோ அவ்வளோ அருமையாக அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே போல டிவி சேனல்ஸுன்னு பார்த்தா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப பாடுப்படுறாங்க அதே போல யூடியூபில் வந்து மதுரை தினேஷ் தப்பாட்டம் கலைக்குழு அவங்க வந்து மேளம் அடிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக மேளம் அடிப்பாங்க எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து ஆடத் தெரியாதவங்க கூட ஆட வைக்கிற அளவுக்கு அவங்க மேளம் பயங்கரமாக அடிப்பாங்க ஆனால் அந்தமாதிரி இருக்கிறவுங்களலாம் நம்ம சரியா அங்கீகாரம் கொடுக்கிறதில்ல அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடுங்கனு நான் கேட்டுக்கிறேன் அதேபோல டிவியில் வீடியோக்கள் எல்லாத்துலேயும் காட்டுறாங்க அதான்